ஏங்க இது வந்து ஆரஞ்சு ஏஜென்சிங்களா இதில் வந்து கேம்பு வந்து முன்பதிவு செஞ்சிருக்கிறேங்க இதிலனுடைய வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி நாலு அறுபத்தி நாலுங்கிறது வண்டியுடைய எண்ணுங்க இதில் வந்து ஒரு ட்ரைவரோடய அலைப்பேசி எண்ணை கொடுத்துருக்குறீங்க அவருக்கு ரொம்ப நேரமாக நாங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம்னு நினக்கிறோம் ஆனால் அவர் வந்து எங்களோடைய எந்த அழைப்பையும் ஏற்கவே இல்லைங்க கிட்ட தட்ட இருபது த நிமிஷமாக ஒரு இடத்துல நாங்கள் வந்து காத்துட்டிருக்குறோம் இப்போ மருத்துவமனைக்கு போகிறதுக்காகதான் நம்ம கேபையே வந்து முன் பதிவு செஞ்சோம் ஆனால் எந்த ஒரு தொடர்புக்குமே அவர் வந்து பதிலே அளிக்கவும் இல்லை அவராக எங்களை வந்து கூப்பிடவும் இல்லை இப்போ நம்ம வந்து நான் இந்த இப்போ இதை வந்து ரத்து பண்ணணும்னு நெனைக்கிறேங்க நான் எனக்கு வந்து நேரத்துக்கு நேரமும் வீண் மன உளைச்சலும் அதிகமாயிடுச்சு ஆ மருத்துவமனைக்கு போக முடியாமல் போயிடுச்சு அங்கே மருத்துவருக்கிட்ட நாம் ஏற்கனவே இந்த இதுக்கு இங்கே வரதுக்காக நாங்கள் முன் பதிவு செஞ்சு வச்சுருந்தோம் அதையும் இப்போ நம்ம வந்து ரத்து செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகிட்டோம் இவ்வளோ பெரிய ஒரு ஏஜென்சி ஒரு ட்ரைவர் வந்து சரியா வராங்களா இல்லையா தீர்மானிக்கப்பட்ட இடத்துக்கு வராங்களா இல்லையா அப்படிங்கிறது நீங்களும் வந்து அக்கறை எடுத்துக்கவே இல்லை நாங்கள் வந்து காருக்காக இவ்வளோ நேரமாக காத்திட்ருக்குறோம் நாங்கள் இந்தமாதிரி ஒரு அலட்சியமாக இருக்குறீங்க ஒரு பயணிகள் இல்லை ஒரு நுகர்வோர்லருந்து இந்த மாதிரி ஒரு பயணத்தை வந்து மேற்கொள்ளணுன்னு நினைக்கும்போது நீங்கள் இவ்வளோ அலட்சியமாக இருந்தால் எப்படிங்க எப்படிங்க பொதுமக்கள் இதையெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறது இல்லை இது எப்படி நம்ம வந்து கடந்து வர்றது இப்போ ஏதோ ஒரு உயிருக்கே ஒரு ஆபத்தாயிடுச்சு மருத்துவமனைக்கு போக முடியாமல் ஆ வயசானவங்களை வச்சுட்டு நம்ம நின்றுட்ருக்குறோம் நீங்கள் இதையெல்லாம் எப்படிங்க ஒரு சாதாரணமாக எடுத்துக்குறீங்கன்னே எனக்கு தெரியிலை ஆ அந்த ட்ரைவரோடு எப்படியாவது நீங்கள் அந்த ட்ரைவரை தொடர்பு கொண்டு எங்க கிட்ட கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணுன்னு சொல்லுங்க இந்த பயணத்தை நான் வந்து ரத்து பண்ணுறேங்க கண்டிப்பாக ரத்து பண்ணுறேன் இனி கண்டிப்பாக உங்களுடைய ஏஜென்சிக்கு நான் வந்து ஒரே ஒரு கேபு கூட இனிமேல் நம்ம வந்து முன் பதிவு செய்யவே மாட்டேன் நான் கண்டிப்பாக உங்களை கூப்பிடவும் மாட்டேன் அதேமாதிரி உங்களுக்குன்ட்டு இருக்கிற அந்த வலைத்தளத்தில் போய் நான் வந்து இது சரியாக இயங்கறதில்லை அப்படிங்கிற பதிவையும் நான் கண்டிப்பாக போடுவேங்க எங்களை மாதிரி இன்னொருத்தர் வந்து பாதிக்கக்கூடாதுன்னால் நான் இதை கண்டிப்பாக இந்த பதிவையும் நான் போடுவேன் உங்க நீங்கள் வந்து நுகர்வோருக்கு சரிவர அந்த சேவைகளை செய்யலை இந்தமாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் பதிவு பண்ணுவேங்க நீங்கள் என் மேல் வருத்தப்பட்டுக்கிட்டாலும் பரவாயில்ல என்னால் உங்களுக்கு உதவி செய்யவே முடியாது ஆ ட்ரைவரை வந்து வரலை அப்படிங்கறத ஒன்று ஒரு ஏஜென்சியாக நீங்களாவது எங்களுக்கு தெரிவிக்கணும் இல்லை அவராவவது இந்தமாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் இல்லை வந்து ஒரு போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது நீங்கள் நின்றுட்ருக்குற இடத்துக்கு என்னால் வந்து இப்போ சேர முடியல அஞ்சு நிமிஷம் ஆகலாம் இல்லை வந்து ஒரு பத்து நிமிஷமாவது ஆகலாம் அப்பிடிங்கறது தெரிவிக்கணும் இல்லைங்க தகவல் தெரிவிக்கணும் இல்லை தகவலே தெரிவிக்காமல் இருந்திங்கன்னா எப்படிங்க நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது ம் எதுக்காக ஒரு இடத்துல நம்ம காத்துகிட்ருக்குறோம் நெனச்சு பாருங்க நீங்கள் என்னங்க இந்தமாதிரி பண்ணிட்டிங்க ஆ